நாங்கள் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியம் செம்மாம்படின்ற ஒரு கிராமத்தில் செம்பாபடி பஞ்சாயத்தில் இருக்கிறோம் இந்த பஞ்சாயத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு எழுநூறு வீடுகள் இருக்குது இந்த ஊரில் தலைவி வந்து லேடி தலைவி பெண்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம் நாங்கள் அவங்க வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி லேடீஸ் வந்து தலைவியாக வந்ததனால நாங்கள் எல்லோருமே எல்லா பெண்களும் சேர்ந்து அவங்களை ரொம்ப கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினோம் ரொம்ப பெருமையாகவும் கூட இருந்தது அவங்க நல்லா இந்த கிராமத்துக்கு நல்லா பணிகள் வந்து செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்தாங்க தலைவியாக வந்தாங்களே ஒழிய அந்த டேலெண்டோ திறமையோ அந்த சமுதாயத்துக்கு எதனா பண்ணனும் செய்யணும் என்ற அந்த எய்மே இல்லாமல் போய்டுச்சு அதை ஒரு அதை நெனைக்கிம் போது மனசு கஷ்டம் நாங்கள் நாங்களும் சொன்னோம் நீ வந்துவிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஊருக்காக பண்ணுங்க போங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோவா எதுவும் செய்யல ஏதோ ஒன்று லைட் போடுறது குழ குழா போடுறது இது மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு இல்லை படிப்பு இல்லாததனால அவங்களால் எதுவும் முன் வந்து செய்ய முடியாமல் போய்டுச்சு அது தான்